நான் எடுத்த ஃபோட்டோவெலாம் வந்து மக்களுக்காக காட்சிப்படுத்தியிருக்கேன் அதே மாதிரி எங்கே வச்சிருக்கேனா மியூசியத்தில் இந்த மாதிரி எல்லாம் பேர் வர இடத்துல வந்து நான் அழகுப்படுத்தி ஃபோட்டோவெலாம் இயற்கை ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் வந்து நான் வச்சிருக்கேன் அதை வந்து மக்களை ரொம்ப கவர்ச்சியாக இழுத்துருக்கு அதே மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவெலாம் அவங்க அப்பா அம்மாவெலாம் இல்லாத ஃபோட்டோவில வந்து நான் அவங்க அப்பாவை வர வச்சு அந்த மாதிரிலாம் ஃபோட்டா எடுத்திருக்கேன் அதனால் சில பேர் வந்து இந்த ஃபோட்டோவெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் வந்து நான் ஃபேமிலியோட இருக்கிறத வந்து எங்கள் கடையில் மாட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள் மாட்டினாங்க மாட்டுனத பார்த்து நான் எடுத்திருக்க கலர் ஃப்ரேம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சனால வந்து என்கிட்ட வந்து திருப்பிக் கேட்டாங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோவெலாம் உங்கள் கண்காட்சியில வச்சிருக்கிங்களா இது வந்து எங்களுக்கும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்கள் உங்ககிட்ட இருக்குதுனு நான் சொன்னேன் அவங்க வருவாங்கள் அப்படின்னு சொன்னாங்கள் சரி வரட்டும் அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி அவங்களும் வந்தாங்கள் வந்தப்போ அவங்க கேட்டது வந்து என் பாப்பா வந்து வயிற்றுக்குள்ள இருக்காள் அதை வந்து எனக்கு வந்து வெளியே இருக்க மாதிரி ஃபோட்டா வேணும் அப்படின்னு சொல்லி வரைஞ்ச ஃபோட்டா வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் சரி அவங்கள ஃபஸ்ட்டு ஃபோட்டா எடுத்துட்டு அவுங்க இதெலாம் பண்ணிட்டு அதுக்கப்பறம் வந்து அவங்க ஃபோட்டா ஃப்ரேம் பண்ணுறப்ப டெக்ரேஷன் பண்ணி அவங்க பாப்பாவை பக்கத்தில் நிற்கிற மாதிரி வந்து நான் செட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு அதை வந்து அவங்க வீட்டு ஷோகேஷ்ல மாட்டுறப்ப உறவினர்களாம் வந்து அவங்களும் நல்லா இருக்குது அப்படிலாம் பாராட்டி பேசுனாங்கள் இதை வந்து அவங்க என்கிட்ட சொன்னாங்கள் மியூசியத்தில் வச்சனால தான் வந்து நாங்கள் வந்து உங்களை வெச்சு உங்களை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் நிறையா ஃபோட்டோ இதெலாம் எடுக்குறீங்களே இன்னும் எடுப்பீங்களா அப்படின்லாம் நிறையா பேர் கேட்டாங்கள் நானும் எடுப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இன்னுமும் நான் மக்களை கவருற மாதிரி நிறையா மாடல்ஸ் ஃபோட்டாவெலாம் இன்னமும் நான் எடுப்பேன்